ஆ ஆமாம் நாங்கள்தான் பேசுகிறோம் ஆ ஆமாம் ஆ சொல்லுங்கள் ஆ முடியும் எத்தனை பேர் வரணும் ஆ இருக்காங்க ஆ இருக்காங்க

நீங்கள் எப்போ சொன்னாலும் வரோம் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் ஆ ஓகே ஆ ம் பண்ணுங்க ஆ தேங்க் யூ